ஹலோ வணக்கம் சார் சார் நான் இங் மது மதுரை ரோட்டில் இருக்கேன் சார் ஆமாங்க எனக்கு ஒரு இது வீடு இமீடியேட்டாக ஒரு நாலு பேர் இருக்கிற மாதிரி வே வேணும் சார் வாடகைக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஒத்திக்கி இருந்தாலும் பரவாயில்ல சார் சரிங்க இடுக்கில் தனி வீடாக இருந்துச்சுன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் நம்ம தென்னூர் இல்லாட்டி தில்லை நகர் அந்த பகுதிகள்ல கிடச்சிச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு சரிங்க சரிங்க சரிங்க அதுதான் ஓ ஓ சரிங்க சரிங்க நமக்கு மார்கெட்டு பக்கத் மார்கெட்டு பகுதியில் தான் நமக்கு வேலை அதிகன்றதுனால இப்போது ஆமாம் அதுவ போய்ட்டு வர்றத்துக்கு நமக்கு சவுரியமாக இருக்கின்றத்துக்காண்டி தான் இந்த பகுதிய கேட்குறோம் நாங்கள் இபி ரோடு எப்பொழுதுமே இந்த வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும் பாருங்கள் ட்ரப்பிக்காவே இருந்துகிட்ருக்கும் அது இதுன்னால் கொஞ்சம் வாடகைக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள் சரிங்க சரிங்க ஓ அப்படிங்களா ஒரு பத்து ரூபாய் ஒரு பத்து ரூபாக்குள்ள ரெடி பண்ணி தர்ற முடியாதுங்களா எனக்கு ஆ சிங்கிள் இது இருந்துச்சுன்னா போதுங்க ஆ இப்போது பார்க்கிங் அவசியம் வேணும் சார் அந்த பகுதியிலலாம் ரோட்டிலலாம் நிறுத்த முடியாது நம்ம ஏன்னா நம்ம வண்டி வச்சிருக்கறதுனால டூ வீலர் நிறுத்துகிறதுக்கு கூட நமக்கு பார்க்கிங் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் பஸ் வசதி இல்லைங்களே நம்ம இல்லாத நேரத்தில் வீட்டில உள்ளவங்கள் எங்கேயும் போகணுனா கொஞ்சம் சிரமப்படுவாங்க இல்லை ஆமாங்க ஆ அது பரவாயில சார் அங்கிட்டு பார்க்கறதுனாலும் ஓகே ஓகே தான் பஸ் வசதி எல்லாமே இருக்குது பக்கத்தில் மார்கெட்டுலாம் பக்கத்தில் போய்க்கிலாம் ஆமாங்க ஆமாங்க மையப்பகுதி தானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்கலாம் சார் எப்போ வேணாலும் நான் இதாக தான் இருப்பேன் அவைலபிளாக இருப்பேன் நான் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே என்னை ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் தொ தொடர்பில் வச்சிட்டு வந்தது பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன சரிங்க சரிங்க சரிங்க எந்தெந்த பகுதிகள்ல இது இந்த வீடு இருக்கின்றத ஃபோட்டோலாம் கொஞ்சம் போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒன் வீக்குள்ள எனக்கு இது முடியணும் ஏன்னா நான் டூ நான் தனியாக வீடு கட்டிக்கிட்டிருக்கேன் நான் இப்போது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு தான் எனக்கு இது தேவை அந்த பேசிக்காண்டி தான் நான் ஒத்திக்கியாவது வாடகைக்கியாவது நான் பாத்துக்கிட்ருக்குறேன் ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கறம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும் சார் அதுக்கு தான் வேற ஒன்னும் இல்லை சரிங்க ஓகே அந்த பதினோரு மாதத்துக்கு இப்போதிக்கு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க எக்ஸ்டர்ன் பண்ணிட்டு போகிறாங்க ஆமாங்க ஆமாங்க ஓகே அதோட ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க சார் நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு சொல்கிறேன் சாய்ங்காலத்துக்கு மேலே நான் ஃபோட்டோ பார்த்துட்டு உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன் நேராக போய் பார்த்து என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் சார் கண்டிப்பாக சார் சரிங்க சரிங்க சரிங்க ஏன்னா எனக்கு இப்போ இது முக்கியமான வேலை தான் சார் நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் நான் வந்துடுவேன் நான் ஆ கண்டிப்பாக செஞ்சிடலாம் சார் செஞ்சிடலாம் நீங்கள் சா சாய்ங்காலத்துக்கு மேலே எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுங்க நான் பார்த்துட்டு உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் சார் ஓகே சார் நன்றி வணக்கம் சார்